எனக்கு வந்து இந்த செடி வளர்க்கறது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் தோட்டத்தில் செடி வளர்க்கறது அப்புறம் மாடித்தோட்டம் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்பவே ஆசையாக பண்ணுவேன் அதெலாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த உணர்வு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் மாடிலெல்லாம் வந்து சின்னச் சின்ன செடி வச்சுருக்கோம் தொட்டிலெல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் தோட்டத்திலல்லாம் பார்த்திங்கனா மரமெலாம் நிறையா இருக்குது மாமரம் பலாமரம் வாழைமரம் அந்தமாதிரி நிறைய மரமெலாம் இருக்குது செடிலாம் வந்து இப்போ நான் வச்சது மரமெலாம் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து முன்னாடிலேருந்தே வச்சு வளர்த்துட்டு வரது இப்போலாம் வந்து அது காய் காய்க்கிற அளவுக்கு நல்லாவே வளர்ந்திருக்கு மாடித் தோட்டத்தில் நான் நிறையா செடி வச்சுருக்கேன் எல்லாமே சின்னச் சின்ன தொட்டியில் வளர்க்குற செடியாகதான் இருக்கும் பூச்செடிலாம் வந்து நிறையா இருக்குது அப்புறம் காய்கறி செடியும் இருக்குது பூச்செடிலாம் பார்த்திங்கனா ரோஜா செடி செம்பருத்தி பட்ரோஸு அப்புறோம் சாமந்தி அந்த செடிலாம் நிறையா வச்சுருக்கேன் மல்லிகைச் செடி முல்லைச்செடி அதுலாமும் வச்சுருக்கேன் அப்புறோம் காய்கறி செடி பார்த்திங்கனா கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி அதெல்லாம் இருக்குது அப்புறோம் இதெல்லாம் இல்லாமல் மருதாணிச்செடி கத்தாழை இதெலாமும் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து எப் எதுக்காக நம்ம செடி வளர்க்குறோன்னா இப்போது காய்கறிச்செடிலாம் வளர்க்குறோனா அதுலேருந்தே நம்ம பறிச்சு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது செயற்கையான உணவெலாம் சாப்பிடாமல் இயற்கையான உணவாக சாப்பிடலாம் அதுக்காக மட்டும் இல்லை அது செடி வளர்க்கும்போது அந்த ஒரு உணர்வு வரும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு குழந்தையை சின்ன வயதுலருந்து பிறந்ததுலருந்து பார்த்துப் பார்த்து வளர்த்து ஆளாக்குகிறோமோ அதேபோலதான் செடிகளும் அது சின்னதாக விதையிலேருந்து சின்னதாக துளிர் வந்து இலை வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரமாகும்போது அதைப் பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது குழந்தையை எப்படி நம்ம பார்த்து வளர்க்கரமோ அதேமாதிரியேதான் செடியும் பார்த்து பார்த்து கவனமாக வளர்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கனா செடியெலாம் வளர்ந்து வரும்போது இந்த துளிர் வரும்ல அதெலாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பச்சை பசேல்னு அது அழகாக வரும்போது ரொம்பவே மனதுக்கு நல்லா இருக்கும் அதுவும் பார்த்திங்கனா அந்த கொத்தமல்லி இருக்குதுல்ல எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி செடி வளர்க்கும்போது அந்த துளிர் வரது அதுக்கப்புறம் அது அப்படியே பெரிசா வரும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் டெய்லியும் காலையில் எழுந்து போனதும் அந்த செடிகளெல்லாம் பாத்ததுக்கப்புறந்தான் ஒருமாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் அதுவும் பார்த்திங்கனா இந்த பூச்செடிலாம் சின்னதாக பூ மொக்குவச்சு அப்புறம் கொஞ்சமாக விரிஞ்சு அப்புறம் பூவா அழகாக வரும்போது பார்க்கும்போதுலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் காய்செடி இந்த பழச்செடிலாம் பார்த்திங்கனா பூ வந்து அதுக்கப்புறம் அது குட்டி குட்டியாக செடி பழமாகி அப்புறம் காயாக ஆகுகிறவரையும் அது ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டிருக்கும்போது ஒரு தனியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் அந்தமாதிரி வீட்டில் வச்சு வளர்த்துப்பாருங்க ஒரு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அதை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்றைக்காச்சும் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை மன அழுத்தமாக ஃபீல் பண்ணும்போது அந்த செடிகளெலாம் போய் பார்த்து அப் நல்லா இருக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்கும் நம்ம வந்து அதுக்கிட்ட பேசுகிறமாரியும் இருக்கும் அவங்க செடியெலாம் நம்மகிட்ட பேசுகிறமாரி இருக்கும் ஒரு தனியாக ஒரு நல்லா இருக்கும் அந்த சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செடியெலாம் வளர்த்து பாருங்க உங்களுக்கும் தெரியும் செடியும் வளர்த்திங்கன்னா இயற்கைக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் நிறையா ஆக்ஸிஷன் கிடைக்கும் வளர்த்துப்பாருங்க வீட்டில்